இப்போது வந்து எங்கே போனாலுமே மேக்சிமம் இங்கிலிஷ் தான் பார்க்குறாங்க இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகணுன்னாலுமே அந்த இடத்துக்கிட்ட வந்து இங்கிலிஷ் தான் பார்க்குறாங்க ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து தமிழே யாரும் கன்சிடர் பண்ணுறதில்ல அதனால் வந்து நம்மளுடைய தாய்மொழி தமிழுங்கிறத வந்து நம்மளை மறக்கடிச்சுடுவாங்க போல ஸோ இங்கிலீஷ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிக்கிட்டு வருது